நீங்கள் கேட்குற மாதிரி எனக்கு பிடிச்ச பாட்டு இப்பெல்லாம் வந்து புது புது பாட்டெல்லாம் எழுதுகிறாங்க அந்த காலத்தில் எழுதியிருக்காங்க பாட்டு பெரிய பெரிய பாட்டெல்லாம் எழுதியிருக்காங்க எம்ஜிஆர்க்கு சிவாஜிக்கெல்லாம் எப்படியாப்பட்ட பாட்டுன்னாக்கால் அப்போவே எழுதியிருக்காங்க நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே அப்படின்ட்டு அப்படி என்ன பாட்டுன்னாக்கால் பள்ளிக்கூடத்தில் பிள்ளைங்கெல்லாம் நல்ல பேரை வாங்கணும் அந்தளவுக்கு தகுதி படைத்த பாடல் வரலாற்று படைத்த பாடலை பாடியிருக்காங்க அது மாதிரி அந்த காலத்துலேயே பாடியிருக்கார் சிதம்பரம் ஜெய்வேல் பாடியிருக்கார் ஆண்டவன் முகத்தை பார்க்கணும் நான் அவனிடம் ஒன்றே ஒன்று கேட்கணும்ன்னு பாடியிருக்கார் ஆனால் இப்போ எழுதியிருக்க பாடலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த இதுக்கும் ஒருத்தருக்கும் சரியான ஒரு புகழ்லானே பாட்டே கிடையாது அதனால் நீங்கள் எந்தளவுக்கு வரலாற்று படைத்த பாட்டை பாடணுமாே அந்தளவுக்கு எனக்கு வரலாறு படைத்து நாட்டை பற்றியோ வீட்டை பற்றியோ இன்றைக்கி ஒரு தலைவர்களை பற்றியோ ப பாடணும்ன்னாக்கால் அந்தளவுக்கு திறமையாக பாடுகிறத்துக்கான தகுதி நம்மளுடைய மூளை அந்தளவுக்கு வேலை செய்யணும் அந்தளவுக்கு ஒரு தகுதியான அவ்வளோதான் மூடு வர்லை